எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லியும் எதிர் கொள்கிற சுற்றுசூழல் சவால் என்ன அப்படின்னா அதாவது பார்த்திங்க ஊரில் வந்து எல்லா முன்னையெல்லாம் வந்து குப்பையெல்லாம் வந்து வாங்கி ஒரு இடத்துல கொட்டி அங்கேருந்து வந்து துர்நாற்றம் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா டிச்செல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண மாட்டாங்க அதில் வந்து நிறைய கொசு ஈ இந்தமாதிரி வந்து இதுவாகும் இதனால் மக்களுக்கு நிறைய நோய் பரவிட்டு இருந்துச்சு இப்போ வந்து டெய்லியும் வந்து வீட்டில் வீட்டுக்கு வீடு வந்து குப்பை வாங்கிடறாங்க ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிச்சு க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து மாசத்தில் ஒரு ரெண்டு வாட்டி வராங்க வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுர்றாங்க அப்புறம் அங்கங்கே தண்ணி தேங்கறது இதுபண்ணுறது இதனால் கொசு அதிகமாக வரது அதனால் காய்ச்சல் வருது இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இப்போ வந்து அந்த வா வாரத்தில் ஒரு நாள் வந்து ஜீஹெச்லேர்ந்து ஒரு டீம் வராங்க அவங்க வந்து இந்தமாதிரி எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கியிருக்கோ அதெல்லாம் வந்து இது க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து மருந்து தெளிச்சு விட்டு போகிறாங்க இது வந்து இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல சுற்றுசூழல் பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்குது இதுக்கு நாங்களும் வந்து முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அப்பப்போ ஏதாவது அவங்க வரல இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து பஞ்சாயத்தில் தகவல் கொடுத்து அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வரசொல்லி அவங்களுக்கு சப்போட் பண்ணுவோம் அவங்க வந்து நம்ம கிராமத்தில் வேலை செய்யும்போது அவங்க நம்மளுக்காக க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிசா ஒன்றும் நம்ம செய்யப்போகிறதில்ல அட்லீஸ்ட்டு ஒரு டீ வச்சு கொடுக்குறது அந்தமாதிரி அவங்களுக்கு சப்போட் பண்ணலான் அந்தமாதிரி ஏதாவது சின்ன சின்ன உதவிகள்லாம் வந்து நான் வந்து செய்வேன்